தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான கலாச்சாரம் எதுன்னால் பொங்கல் தீபாவளி பொங்கல் ஏனால் நம்ப நாங்கள் நாலு நாள் கொண்டாடுறோம் அந்த நாலு நாள் என்னென்னா பொங்கல்னால் தைப் பொங்கல் போகி மாட்டுப் பொங்கல் உழவர் நாள் போகின்னால் ஊரில் இருக்கிற பழைய துணியெல்லாம் எரிக்கிற நாள் தான் போகி தைப் பொங்கல்னால் பொங்கல் வச்சு சந்தோஷமாக கொண்டாடுவோம் மாட்டுப் பொங்கல்னால் மாட்டுக்காகவே இந்த அந்தக் காலத்து முன்னோர்கள் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது தான் மாட்டுப் பொங்கல் மாட்டுப் பொங்கல் எத் அன்றைக்கி மாடை சுத்தப்படுத்தி நெத்தியில் பொட்டு வச்சு குங்குமம் வச்சு மாட்டை படைச்சு பொங்கலுக்காக கொடுப்போம் கரிநாள் அன்றைக்கி வயசானவங்கள் பெரியவங்கள் சின்னப் பசங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுவது தான் கரிநாள் தீபாவளி எதுக்குன்னால் ராமன் வந்து ராவணனை கொன்றதுனால தீபாவளி கொண்டாடுகிறோம் அதேமாரி ட்ரடிஷனல் ட்ரெஸ் எதுன்னால் நம்ப வேட்டி சட்டை அதெல்லாம் கட்டுறோல்ல அதுதான் ட்ரெட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தீபாவளி அன்றைக்கி ஸ்வீட்டு வெடி வெடிச்சு உ சந்தோஷமாக மக்களெலாம் கொண்டாடுவாங்க ஸ்வீட் சாப்பிட்டு மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க வெடி வெடிக்கிறது எதுக்குன்னால் நம்ப வீட்ல இருக்கிற தீட்டெலாம் க கழிக்கிறதுக்கு தான் வெடி வெடிக்கிறாங்க வெடி மூணு நாள் வெடிப்பாங்க மொதல்நாள் தீபாவளி முதல் நாள் பன்னெரெண்டு மணியிலேருந்து அடுத்த நாள் பன்னெரெண்டு மணி வரைக்கும் ஓ வெடிச்சுட்டு அடுத்து திரும் அகல் விளக்குன்னு ஒரு நாள் அன்றைக்கு ஒரு நாள் வெடிப்பாங்க